நம்ப வீட்டில் வந்து எவ்ளோ தான் ருசியாகவும் அறுசுவையோடையும் சமச்சால் கூடம் நம்ப வந்து ஹோட்டலில் போய் சாப்ட்டா தான் நம்பளுக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்சனாக ஆகும் ஏன்னா அங்கே வந்து அந்த நவீன ரசாயனம் கலந்த அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதால அதோட டேஸ்ட் வந்து நம்பளுக்கு ரொம்ப பிடிச்சிப் போகுது இப்போ வந்து ஹோட்டல் சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக எல்லாருக்கும் பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சது ஹோட்டலுக்கு போனால் பிரியாணி சாப்பிடணுன்னு எல்லாருமே ரொம்ப விரும்புவோம் அது என்ன தான் நம்ப வீட்டில் செஞ்சாலும் அது ஹோட்டல் டேஸ்ட்டு நம்பளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வராது அதை வந்து ஹோட்டல் போனால் பிரியாணி சாப்பிட்ணுன்றது தான் விரும்புவோம் அதற்கப்பறம் பார்த்தீங்கனாக்கா பரோட்டா இதெல்லாம் வந்து நம் ரொம்ப ஹோட்டலில் போனால் சாப்பிட்ணுன்னு விரும்புகிற உணவு வகைகள்